விளையாட்டுத்துறையில் வந்து அரசாங்கத்து அரசாங்கம் நிறைய அமைப்புகள் வச்சு அரசாங்கமே நடத்துகிற விளையாட்டுப்போட்டிகள் நிறைய இருக்குது கிரிக்கெட் சம்மந்தமாக நடத்துகிறாங்க வாலிபால் சம்மந்தமாக நடத்துகிறாங்க ஃபுட்பால் சம்மந்தமாக நடத்துகிறாங்க செஸ் இப்போ த தமிழ்நாட்டில் கூட செஸ் ஒலிம்பியா வச்சு ரொம்ப பெரிய அளவில் அரசாங்கமே நடத்துனாங்கள் இப்போ இந்த அதெல்லாம் இன்டர்நேஷனல் லெவலில் நடத்துகிறாங்க நிறையே விளையாட்டு வீரர்களுக்கு போதுமான பாதுகாப்பை முதல்ல கொடுக்குறாங்க அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்குறாங்க சிறந்த பயிற்சியாளர்கள தேடி கையில் கொடுக்குறாங்க அடுத்ததாக வந்து அவங்களுக்கு சரியான உணவு வகைகளை அதுக்காக நியூட்ரிஷன்ஸ் கூடயே இருப்பாங்க இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களுக்கு எல்லா வகையிலேயும் அரசு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க ரெண்டாவதாக தனி அமைப்புகள் வந்து கிராமங்களில் ஏரியாக்களில் சின்ன சின்ன இடங்கள்ல அங்கே வந்து அங்கேயும் விளையாட்டு நிறைய நடக்கும் அவங்க முடிவு பண்ணுறது வந்து சின்ன தொகை பிரைஸஸாக இருந்தாலும் ஆனால் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப சமமாக இருக்கும் போட்டிகள் நல்லா நிறைவாக இருக்கும் அங்கே அங்கே உருவாகிற பிள்ளைங்க வந்து ரொம்ப அதிகமாக அவங்க தான் தமிழ் மாவட்ட லெவலில் தமிழ்நாட்டு லெவலில் போகிறத்துக்கு வாய்ப்பு அதனால் இந்த சின்ன குழுக்கள் மூலிமா அமைப்புகள் மூலிமா அந்த கிளப்ஸு மூலிமா லைன் கிளப்ஸு இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளப்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க மூலிமா நடத்துகிற விளையாட்டுகள்லாம் ரொம்ப நல்ல பெரிய அளவில் போகும் அதில் வீரர்கள் வந்து நல்லா ஊக்கப்படுத்தப்படுகிறாங்க எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க